உங்கள் கருத்துப்படி உங்கள் கிராமப்புற சமூகத்திற்கு சுற்றுலாவை ஊ ஊக்குவிக்க என்ன செய்யலாம் செல்லும் பாதையெல்லாம் பூச்செடி போன்றவற்றை அமைத்து பார்க் கார்டன் போல் அமைத்தால் நன்றாக இருக்கும் அனைவரும் வந்து செல்வார்கள் பிறகு விளையாடுவதற்கான பார்க் போன்றவற்றை அமைத்தால் அனைவரும் அதை வந்து பார்த்து விளையாடிவிட்டு போவார்கள் பிறகு பூங்காக்கள் பூந்தோட்டம் ஃப்ளவர் ஷோஸ் போன்றவற்றை அமைத்தால் சுற்றுலா சுற்றுலாவாக மா மாற்ற வாய்ப்புள்ளது